நான் டெய்லியும் தியானமும் மூச்சி பயிற்சியும் செய்கிறேன் இந்த தியானம் பண்றந்தாட்டி என்னோடய குறிக்கோள் என்ன என் வாழ்க்கையில் அடுத்த நிலமைக்கு நான் எப்படி முன்னேறுணுங்கிறது எனக்கு தெரியப்படுத்துது என் கோபத்த குறைக்க உதவியாக இருக்குது மூச்சி பயிற்சி பண்றந்தாட்டி என்னோடய மன நிலம வந்து சீராக இருக்குது ரத்த ஓட்டமும் சீராக இருக்குது மூச்சு பயிற்சி பண்றந்தாட்டி என் உடம்பு ரொம்ப குளிச்சியாகவும் இருக்குது மூச்சி பயிற்சியும் தியானமும் நான் எல்லாருக்கும் பண்ணுங்க டெய்லியும் பண்ணுங்கன்னு பரிந்துரைக்கவும் செய்கிறேன்